வணக்கங்க நான் வந்து ஸ்வேதா பேசுகிறேன் நானும் இங்க சென்னையில்தான் இருக்கேன் நான் உங்களுடைய ப்யூட்டி பார்லர் பற்றி கேள்விப்பட்டேன் அதுதான் சரி உங்களுகே வந்து நான் வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கூப்பிடங்க ஆ ஆ எனக்கு வந்து முதல்ல வந்து எனக்கு முடி வெட்டுறதுதாங்க அதை அது வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க முடி வெட்டுறது முடி அப்படியே கொஞ்சம் நல்லா ஆ சரிங்க ம் சரிங்க சரிங்க

நீங்கள் எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் இருப்பீங்கங்க உங்களுடைய ரொம்ப நல்லா பண்ணுற ப்யூட்டிஷியன் எப்போங்க இருப்பாங்க ஆ ஆ எனக்கு ஒரு சாயங்காலம் போல் ஒரு ஆறு மணிக்கு சரியாங்க ம் இன்னைக்கினாலும் ஓகேங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேன் ஆ நான் இன்னைக்கினாலும் வரேன் ம் கேட்குதாங்க ஆ கேட்குதுங்க நான் இன்றைக்கிக்கூட வரேன் எனக்கு ஒரு பிரச்சினையும் இல்லைங்க ஆறு மணிக்கு ஆ ஆ ஃபேஷியல் இருந்தாலும் முகத்துக்கு என்ன பண்ணுறது இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் எனக்கு எது பிடிக்கிதோ நான் அதை வந்து பண்ணிக்கிறேன் ம் எல்லாமே ரொம்ப இயற்கையாகதான் இருக்குமா எப்படிங்க ம் சரிங்க எவ்வளோங்க ஆகும் சரிங்க நீங்கள் வந்து ஓ அப்படியாங்க சரிங்க நான் அப்போ இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு வரேன் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு உங்களோடய சீனியர் ப்யூட்டிஷன் மட்டும் சரிங்க நன்றி ஆ